நான் வந்து கிராமத்தில் இருந்து வர்றேன் நான் ஆஃபீஸ் போ போகறதுக்காக பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்குறேன் பஸ்ஸில் வந்து அதிக கூட்டமாக இருக்கு அந்த டைம் வந்து ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாருமே ஏர்றனால என்னால் ஏற முடிய மாட்டேங்குது நான் ஆஃபீஸ்க்கு வரும்போது வந்து லேட்டாயிருது ஆனால் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தாக்கா அவங்க வந்து ஏன் லேட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க நான் இந்த இதைய சொன்னாக்கா அவங்க ஒத்துக்க மாட்டேங்குறாங்க இதனாலயே எனக்கு சம்பளம் வந்து கம்மியாக ஆயிருது பொருளாதாரம் பாதிக்கிது அதனால எங்கள் கிராமத்துக்கு வந்து கூடுதலாக இன்னும் ரெண்டு பஸ்ஸு விட்டீங்கனாக்கா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன்